நம்மோடைய கன்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்துச்சி அப்படினாக்க பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் இருந்துச்சி அவங்க வந்து இந்தியர்களை வந்து ரொம்ப அடிமைத்தனம் படுத்திட்டு இருந்தாங்க அதுவந்து ரொம்பவே வந்து ஒரு சோகமான ஒரு நெச் நிலையத்தான் ஏற்படுத்திட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தலைவர்கள் இந்திய தலைவர்கள்லாம் வந்து சேர்ந்து போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து சுதந்திரத்தை நம்மளுக்கு வந்து வாங்கிக் கொடுத்தாங்க அந்த சுதந்திரத்தை இப்போதான் வந்து ஆங்கிலேயர்களே இல்லாமல் இந்தியர்கள் ஆட்சி பண்ற காலமாக வந்து மாறுனுச்சி அதுக்கப்புறம் எங்கா எனக்கு வந்து தலைவர்களில் வந்து மிகவும் பிடித்த தலைவர் வந்து காந்தியடிகள் காந்தியடிகள் உடைய உடைய போராட்டம் அவங்களுடைய எளிமை வாழ்க்கை அதலாம் வந்து நான் வந்து புக்கு மூலமாகதான் நான் தெரிஞ்சிக்கிட்டேன் அவங்களப் பற்றி படிக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்து ஒரு ஏழ்மையான ஒரு மனிதராகவே தான் அவங்க வந்து வாழ்ந்தாங்க அதனாலே வந்து எனக்கு காந்தியடிகள்னாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க தாவ் வாங்கித் தந்த சுதந்திரத்தினால்தான் நம்ம இப்போ வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்க சுதந்திரம் வாங்கித் தரல அப்படின்னு நினைச்சா நம்மளும் ஆங்கிலேயர்களை அடி அடிமையில்தான் நம்மளும் இருந்திருப்போம் அதுக்கப்றம் பிறகு வந்து சட்டங்களும் அதுக்கப்றம் இயற்றிய வந்ததுனாலேத்தான் நம்மளுடைய நாடு வந்து இப்போ வந்து ஒரு ஒரு எப்படி சொல்வது ஒரு நாடாகவே இருந்திட்டிருக்கு அப்படின்டே சொல்லலாம் ஏனால் வந்து ஒரு சட்டங்களும் அமைப்புகளும் இருந்தால்தான் வந்து ஒரு நம்மளால வாழ முடியும் அடிமைத்தனம் இல்லாமல் வந்து வாழலாம் அப்படின்டு நம்ம நினைக்கிறேன் அதுக்கப்பறம் நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து நம்ம காந்தியடிகள் வந்து கொடுத்ததுனாலத்தான் இந்த முறைகள்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இது மூலமாக வந்து எனக்கு வந்து காந்தியடிகள் வந்து சுதந்திரத்தை வாங்கிக் கொடுத்ததுனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் இதில் ஒரு விஷயோம் என்னானாக்க ஆங்கிலேயர் வந்து காந்தியடிகளை கொன்றுட்டாங்க அப்படிங்கறது என்னால் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியல அதனால் வந்து எனக்கு அதனால வந்து எனக்கு ஆங்கிலேயரை வந்து பிடிக்காமயே போய்விட்டது அதனால் எங்கள் எனக்குப் பிடித்த தலைவர்கள் வந்து காந்தியடிகள்